எங்கள் வீட்டு பெண்கள் என்ன பண்ணுறாங்க காலையில் விடிஞ்சி எழுந்திரிச்சவோன்னே மாட்டு சாணத்தை தண்ணியில் கரைத்து வாசல் பக்கம் தெளிப்பாங்க அது என்னனு சில நேரம் கேட்டால் சில தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்க அதில் சில கிருமிகள்லாம் இருக்குது அந்த மாட்டுசாணம் தெளிச்சால் அந்த கிருமிகள்லாம் செத்துப்போகும் எந்த ஒரு வியாதியும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகணுங்குறதுக்காக அதை தெளிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது நியாயப்படி வந்து வெளிலேருந்து இப்போ வீட்டுக்கு வராங்க இப்போ இந்த அஞ்சாறு பேர் வருவாங்க சேர்ந்தாப்புல வருவாங்க அவங்க சில கிருமிகள் நாசினிகள்லாம் அவங்க உடம்புலயோ அல்லது சட்டைலேயோ ஒட்டிட்டு வரும் அது வந்து இந்த சாணம் தெளிச்சாங்க இந்த சாணத்தை அதை மிதித்து நடந்து வந்தாங்கனா அந்த இதெல்லாம் பறந்துடும் அதனால் தான் வந்து கிருமிநாசினியை ஒழிக்கிறதுக்காக இந்த சாணம் போடுறாங்க அடுத்து என்னாங்க இந்த பொங்கல் தீபாவளிக்கு வந்து இந்த இந்த சில நேரத்தில் பெண்கள் என்ன பண்ணுறாங்க வீட்டை கூட வந்து சாணம் போட்டு முழு முழுகி வைப்பாங்க இப்போ பெரும்பாலும் எல்லா வீட்லயும் வந்து இந்த சிமிண்ட்டு தரை வந்துடுச்சு அவங்க வீட்டில் தண்ணி தெளித்து கூட்டிக்கிறாங்க அப்போ எங்கள் காலத்தில் வந்து என்ன பண்ணிணோம் அந்த வீட்டில் பூரா சாணம் கொண்டு எங்கள் மாடு வீட்டுக்கு ஒரு மாடு ரெண்டு மாடு இருக்கும் எங்கே இருந்தாலும் அந்த மாட்டு சாணத்தை போய் தேடி பிடிச்சி எடுத்தாந்து வீட்டில் கூட மொழுகி வெ வெ வைப்பாங்க அதனால் இந்த இப்போ வீட்டில் உள்ள கிருமிகள் நம்மளை தாக்காது நம்மளுக்கு வியாதி வராதுங்கிறதுக்காக அந்த ஒரு நோக்கத்துக்காக இந்த சாணம் தெளித்து கூட்டுறாங்க ரெண்டாவது வந்து இந்த பொங்கல்லாம் வருதுன்னா அதுலேயும் சாணம் தான் பெரும்பாலும் சாணம் ப பயன்படுத்துவாங்க இந்த பூ இப்போ இந்த பக்கம் இருக்கிற இந்த பரங்கிப்பூலாம் கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னால் சாணம் வச்சி அது மேலே பரங்கிப்பூவை வச்சி பண்ணுவாங்க இந்த பொங்கல் மு சீ சீசனில் வந்து என்ன சொல்கிறது அந்த சாணத்தை வந்து வந்து வீட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் இப்போ இந்த சிமிண்ட்டு அடுப்பு அது எல்லாம் கிடையாது கரெண்ட் அடுப்புலாம் எங்கள் காலத்தில் கிடையாதுங்க இப்போ வர வர என்ன ஆச்சு அந்த அது முன்னேறிட்டு வரோம் இப்போ சிமெண்ட் அடுப்பு கரண்ட் அடுப்பு அதெல்லாம் வச்சிருக்காங்க அப்போ வந்து சாதாரண மண் அடுப்பு தான் மண் அடுப்பில் வந்து சாணம் வச்சி அதையும் உழுவாங்க மான மா மா வாரம் வாரம் வாரம் மா வாரம் ரெண்டு வாட்டி முழுகுவாங்க வீட்டுக்கு தினம் வீட்டுக்கு முன்னால் தினம் சாணம் தெளித்து போடுவாங்க இந்த வீட்ட மொழுவுறது இந்த வெள்ளி செவ்வாய் அப்படிங்குற ஒரு கணக்கில் வச்சி இது ரெண்டு வா ரெண்டு ஒரு நாள் ஒரு வா வாரத்தில் ரெண்டு நாளைக்கு அதை மொழுகி வைப்பாங்க அதனால் இப்போ கிருமிநாசினி அதிகமாக மக்களை தாக்காது அது இந்த பொங்கல் தீபாவளிலாம் நம்ம வந்து எப்போமாவது மாடு மாட்டுச்சாணம் இது தான எங்களுக்கு வந்து உருவாக்க நினைக்குறோம் ஏன்னா அது தான் வந்து பொங்கல்னாலே மாட்டை தான் எங்களுக்கு மெயினு அதான் கடவுள் மாதிரி அது குளிப்பாட்டி க க கொண்டுப்போய் மேய்ச்சி குளிப்பாட்டி கொண்டார்ந்து கெட்டி அதுக்கு பொ பொட்டு கிட்டுலாம் வச்சி சலங்கைலாம் காலில் சலங்கை பூவெல்லாம் கெட்டி ம மாட்டை அலங்காரம் பண்ணி நான் அதுக்கப்புறம் கொண்டு பொங்கலை வச்சு அந்த பொங்கலை வந்து அது அந்த மாட்டுக்கு ஊட்டிட்டு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சொல்லி அந்த மாட்டுக்கு இது இது அந்த சாதத்தை ஊட்டி அதுமாதிரி பண்ணிட்டுருப்போம் எங்களுக்கு இது தெரிஞ்சது இவ்வளோ தாங்க